ஹலோ ஃபிளிப்கார்ட் கஸ்டமர் கேரா மேம் நான் ஃபிளிப்கார்ட்டோட ஒரு கஸ்டமர் தான் என்னோட கார்ட்டில் நான் நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தேன் நிறைய திங்ஸ் ஆட் பண்ணி வச்சுருந்தேன் பட் எனக்கு இப்போ அதெலாம் வாங்குறத்துக்கு பிடிக்கல எனக்கு இப்போ நான் அதை வாங்க வேண்டாம் புதுசாக என்னோட கார்ட்டில் ஆட் பண்ணும்னு நினக்கிறேன் பட் என்னால் அதில் உள்ள திங்க்ஸை வந்து ரிமூவ் பண்ண முடியல எதையுமே என்னால் டெலீட் பண்ண முடியல ஸோ எனக்கு என்னோட கார்ட்டை ஃபுல்லாக வந்து கிளீயர் பண்ணிக் கொடுத்தா நல்லாருக்கும் கொஞ்சம் எனக்காக அதை மட்டும் பண்ணிக் கொடுங்க மேம் ஓ மெயில் க்ரீயேட் பண்ணுமா மேம் சரி மேம் நான் ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணுறேன் மெயில் ரைஸ் பண்ணுறேன் மேம் எனக்கு அதை கொஞ்சம் கிளீயர் பண்ணிங்கன்னா நான் எனக்கு அடுத்தது என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிப்பேன் ஓகே மேம் தேங்க் யூ மேம்